ஹலோ ஆமாம் சார் சொல்லுங்கள் நான் சூர்யா பேசுகிறேன்

ஆ வாங்க வாங்க நீங்கள் கேட்குற பொருள் எல்லா பொருளும் இருக்கு ஃபேனு சுவிட்ச்சு பாக்ஸு ஒயரு அதான் நீங்கள் கேட்குற பொருள் எல்லாமே இருக்கும் வாங்க சார் ஆ எல்லாமே இருக்கு அதுக்கு டிஸ்கௌண்ட்டு ஒரு சுவிட்ச்சு பாக்ஸ்க்கு ஒரு கார்டு இருக்கும் அதுக்கு டிஸ்கௌண்ட்லாம் வரும் உங்களுக்கு ஆயரூவா காசு வரும் ம் டிஸ்கௌண்ட் வரும் உங்களுக்கு எல்லா பொருள் எல்லா பொருளுக்குமே டிஸ் எல்லா பொருளுக்குமே டிஸ்கௌண்ட் உண்டு உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வாங்க எல்லாத்தையும் ஆ

ஆ வாங்க அதான் நாளைக்கு வாங்க நாளைக்கு எல்லா பொருளும் இருக்கு டிஸ்கௌண்ட்டு உங்களுக்கு கேட்குற பொருள் நீங்கள் நீங்கள் என்னான்ன கேட்குற பொருளோ எல்லா பொருளும் இருக்கு ஆ அனைத்து கம்பெனி பொருளும் இருக்கு நீங்கள் எந்தெந்த ஐட்டத்தில் கேட்குறீங்களோ அந்த அந்தெந்த ஐட்டத்தில் இருக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கௌண்ட்டு ஆ இருக்கு இருக்கு வாங்க அதான் அப்படியே நான் நாளைக்கு வந்தா எடுத்துன்னு போய்லாம் வாங்க நாளைக்கு எல்லாமே உனக்கு எல்லா பொருளுக்கும் உங்களுக்கு டிஸ்கௌண்ட் உண்டு ஆனால்

ஆ ஆ சரி வரும் போது லிஸ்ட்டு எழுதி எடுத்துன்னு வாங்க ஆ சரி ஆ ஆ ஓகேங்க கால் அழைத்ததுக்கு நன்றி